எங்கள் வீடு வந்து கிராமம் எங்கள் வீடு கிராமத்தில் இருப்பதனால் நாங்கள் வந்து எல்லா தண்ணிகளும் வெளியில் தான் போகும் நான் சொன்னே அம்மாக்கிட்டே தண்ணிலாம் வேஸ்ட்டாக தானேம்மா வெளியிலேயே போகுது அப்போ என்ன பண்ணணும் நம்ம வீட்லேயே தோட்டம் மாதிரி ஒன்று வைய்மா அந்த தண்ணி நம்ம துணி அலசுகிற தண்ணி பாத்திரம் விளக்கறது நான் குளிக்கிற தண்ணி இந்த தண்ணி எல்லாம் வேஸ்ட்டாக தானேம்மா போகுது அந்த தண்ணியை ஒரு வாய்க்கால் பிடித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு தோட்டக்கலையை ஆரம்மிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி தோட்டம் போட்டோம் அந்த தோட்டத்தில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெங்காயம் ஃபஸ்ட்டு கரை போட்டு ஃபஸ்ட்டு கரையை போட்டு தண்ணி விட்டு அந்த வெங்காயத்தை நாங்கள் வைச்சோம் அந்த வெங்காயத்தை வைச்ச உடனே வீட்டுக்கு தேவையான காய்கறியும் நம்ம போடலாம் வேஸ்ட்டாக ஏம்மா இடம் போகுது தண்ணி வேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி வெண்டைக்கா செடி வெண்டை செடி வெண்டை விதை வேணும்னா அதுக்கப்புறம் கரையை மறுபடியும் போட்டு முள்ளங்கி விதைய முங்கினோம் அதுக்கப்புறம் புளிச்சக்கீரை நம்ம வீட்டில் என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வைச்சோம் அப்புறம் முருங்கைக்கா முருங்கை மரம் முருங்கை மரம் வந்து முருங்கைக் குச்சை வெச்சு இது பண்ணி இது பண்ணோம் பப்பாளி மரம் அதுக்கப்புறம் புளியமரம் இப்போ வந்து பூவரசம் மரம் அந்த அது மாதிரி ஏன்னா இப்போ வந்து வெயில் காலங்கிறதுனால நம்மள வீட்டை சுற்றி வந்து மரம் வளர்த்தோம் அப்படின்னீங்கன்னா கால்நடைகள் நிறைய வளக்கிறாங்க இப்போ எங்கள் வீட்டில் கால்நட இருக்குது ஏன்னா அந்த பக்கத்தில் இருக்க அந்த மரங்கள் வளர்ந்ததுனால அந்த நெழல்ல நாங்கள் கட்டி இருக்கிறோம் அதேமாரி வெயிலில் நம்ம இப்போ உள்ளே இருக்க முடியாது அப்போ நான் என்ன பண்ணே தோட்டம் வளர்த்ததுனால அதில் மரம் மரம் செடிகள்லாம் இருக்குது மரங்களோட நிழல்கள் கீழே என் கொழந்தைங்க நாங்கள் எல்லோருமே வந்து அங்கே தான் வந்து உட்கார்ந்து நல்லா இயற்கை காற்றை நம்ம விளாண்டுட்டு அது நமக்கு தேவையான குழந்தைகளுக்கு தேவையான என்ன ஸ்நாக்ஸோ என்ன அது கொடுத்து அந்த இடத்துல தான் இது பண்ணணும் தோட்டம் பராமரிப்பதனால் நான் வந்து வெளியில் வந்து எதுவுமே வாங்குறதில்ல எங்கள் வீட்லேயே வெண்டைக்கா முருங்கைக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி எல்லா காய்கறிகளும் எங்களுடைய எங்கள் தோட்டத்திலேயே விளைகிறதுனால நான் என்ன பண்ணுவேன் என்னை சார்ந்த உள்ள எங்கள் பக்கத்துலுக்கும் அது கொடுத்து நான் வந்து உதவுகிறேன் அப்போ என்னை தெரிஞ்ச பக்கத்தில் இருக்கறவங்களும் அதே மாதிரியே பார்த்து தம்பி இந்த மாதிரி வந்து வேஸ்ட்டாக கிடக்கறதுனால எடம் வேஸ்ட்டாக இருக்கிறதுனால புல்லு நிறைய மண்டி போய்டுது அப்போ என்ன பண்ணுவேன் அதில் பூச்சி இதெல்லாம் வந்து அண்டும் அப்போ என்ன பண்ணுவேன் அந்த இடத்த நீ சுத்தப்படுத்தி வைக்கிறதுனால ஒன்றும் உனக்கு ஒன்றும் யூஸ் இல்லை அதனால் என்ன பண்ணணும் உங்களுடைய தண்ணியை அந்த பாத்து நான் எப்படி எங்கள் வீட்டில் பண்ணேனோ அதேமாரி வாய்க்காலில் பிடித்து அவுங்க அந்த தம்பி வந்து செடிகள் பூச்செடி வெச்சுருக்காப்புல அதே மாதிரியே நான் எப்படி காய்கறி எல்லாம் போட்டேனோ அதெல்லாம் வெச்சு இது பண்ணி இப்போது வந்து நமக்கு தேவையான தண்ணிகளும் நம்மக்கிட்டே தேவையில்லாத தண்ணிகளையும் அதில் விடுறாங்க அதே மாதிரி இப்போ தண்ணி இந்த தெரு பைப்பு தண்ணி வருது அதன் மூலிமாவும் வாய்க்கால் பிடித்து நமக்கு தேவையில்லாத வேஸ்ட்டான தண்ணி அதுலேயும் இது பண்ணாலும் இப்போ அந்த பையனும் என்ன பண்ணுறாங்க என்ட்ட சொல்கிறாங்க அக்கா நீங்கள் சொன்னதுனால நான் வந்து இப்போ மார்க்கெட்டுக்கெல்லாம் எதுவும் போறதில்லைக்கா எங்கள் வீட்லேயே எல்லாம் வருது ஹெல்த்தியாக இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கும் கீரை வகைகளும் அதுலேயே தெளித்திருக்காங்க அரைக்கீர சிறுகீரை வெங்காயம் அவனுக்கு அந்த அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி நான் வாங்கிட்டு வந்து நான் வெளியில் வேலைக்கு போகிறதுனால அங்கே செடிகள் இருந்ததுக்கா அதை கொண்ட்டு வந்து பூச்செடி பிள்ளைகளுக்கு மல்லிகை பூ ரோஸ் பூ இது மாதிரிலாம் வாங்கி நான் வெச்சிருக்கேங்க்கா இப்போ நாம அதையே வளர்த்து ஒரு புள்ளை மாதிரி வளர்த்து நம்ம அதில் பார்க்கும்பொழுது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குதுக்கா வீட்டில் முன்னெல்லாம் வந்து நான் தோட்டம் பராமரிக்கிறதுக்கு முன்னாடி காய் வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு அது வந்துட்டு சண்டை நடக்கும் ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம் நானே தோட்டத்தில் நம்ம வேஸ்ட்டாக இடம் இருந்தது அதை அப்படியே தோட்டம் நீங்கள் சொன்னதுனால தோட்டம் பராமரித்ததுனால எங்களுக்கு அந்த காய்கறியை வாங்க போகணும் இது வாங்கிட்டு வாங்க அது வாங்கிட்டு வாங்கன்ற சொல்கிற வேலையே இல்லை ஏன்னா என்னுடைய தோட்டத்துலேயே எல்லாம் விளையிறதுனால நான் எதுவும் இல்லைங்கிறது நம்ம திடீர்னு அன்னைக்கு போய்ட்டு அடுப்பை பற்ற வெச்சு வெங்காயம் தக்காளி இல்லைன்னா கருவேப்பிலை இல்லைன்னா என்னோட தோட்டத்துக்கு வந்து நான் பறித்து போட்டுக்கிறேன் அதே மாதிரி காய் இல்லைன்னு பயப்படுறது இல்லை ஃப்ரெஷ்ஷாக அப்பயே இப்போ நம்ம மார்க்கெட்டு போனால் எப்போ வாங்குனாங்க எப்போன்னு தெரியாது ஆனால் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்பயே முள்ளங்கியாவது ஃப்ரெஷ்ஷாக தளதளன்னு ஃபுல்லேருந்து இது பண்ணிட்டு அதே மாதிரி கீரை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டு வந்து அப்பயே பிடுங்கி அப்பயே ஃப்ரெஷ் பண்ணும்பொழுது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால இன்னும் நமக்கு ஹெல்த்தியா இருக்குது அதேமாரி காய்கறிகள்லேருந்து பழம் பப்பாளி மரம் அதே மாதிரி என்ன தகுந்த மாதுளை இந்த மாதிரி எல்லா இதுவும் அதே மாதிரி தேயிலை தேக்கு தேய்மரம் அந்த இதுக்கும் நெழலுக்கும் நான் வெச்சிருக்கறேன் புளியமரம் அதுவும் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் நமக்கு தோட்டத்துலேயே இருந்ததுனால நான் புளியும் வெளியில் வாங்குறதில்லக்கா நீங்கள் சொன்னதுனால இதையெல்லாம் வந்து நான் என்னை வந்து பயன்படுத்துக்கிறேங்க்கா ரொம்ப நன்றிக்கான்னு என் நம்மள பார்த்து ஒரு தம்பி சொல்கிறாப்புலன்னு அது நம்ம ஒரு தம்பிக்கு நல்லது செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது அப்போ என்னை சார்ந்தவர்களுக்கும் நான் அதை சொல்லிக்கிட்டு தான் அப்போ நம்ம வீட்டில் இருக்கற தேவையில்லாத தண்ணி நம்ம குளியலுக்கு போகிற தண்ணி வேஸ்ட்டு தண்ணி பாத்திரம் கழுவுகிற தண்ணி இந்த தண்ணி எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மை சுற்றி இருக்க நம்ம எடம் வேஸ்ட்டான எந்த இடம் இருக்கோ அதை வந்து ஒரு தோட்ட பராமரிப்பு மாதிரி பண்ணிக்கலாம்